புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து உள்ளூர் போக்குவரத்து விருப்பங்கள் என்னென்னனு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இரயில் நிலையங்கள் இல்லாத இடங்கள்லேயும் வந்து இரயில் நிலையங்கள் மக்கள் விரும்புகிறாங்க அந்த விரும்ப அவங்க விரும்புகிறது இருந்துச்சுன்னா அந்த விருப்பங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சினா அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ அது இல்லைன்றதுனால அவங்க அன்றாடம் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்ததுனா வந்து தினம்தோறும் வேலைக்கு போகிறவங்க வந்து வேலைக்கு ரொம்ப தாமதமாக போகிறாங்க அதுமட்டும் இல்லாமல் பேருந்து விலை எல்லாம் வந்து இப்போ உயர்ந்து கிட்டே இருக்கின்றதுனால அவங்களாலயும் நேரத்துக்கு போக முடியல